தமிழ்நாட்டின் சுகாதார பிரச்சனைகள வந்து அரசு எவ்வாறெல்லாம் கையாளுது அப்படினு சொன்னால் இப்போது வந்து கொரோனா வந்து வந்துச்சு அப்போ கொரோனா வந்தப்போ தமிழ்நாடு ஃபுல்லா ஊரடங்கு வந்து கொண்டு வந்தாங்க அது எதுக்காகன்னா ஒருத்தவங்க கிட்டேருந்து அந்த நோய் வந்து இன்னொருத்தங்கக் கிட்ட பரவக்கூடாது அப்படின்றத்துக்காக வந்து ஊரடங்கு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்தவங்களுக்கு வந்து அவங்க வீட்டை சுற்றி ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தேவையான மெடிசனை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து வெ வெளிய உள்ள அந்த கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதாது அந்த மெடிசன்லாம் கொடுக்குறது அந்தமாதிரி வந்து ரொம்ப தமிழ்நாடு சுகாதாரம் வந்து பிரச்சனை வந்து